ஹலோ நாங்கள் ஆவடியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம் டெலைட் ஹோட்டல் தானே எனக்கு சில ஃபுட்ஸ் எல்லாம் வேணும் நான் ஆர்டர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க எக் சிக்கன் ரைஸ் ஒன்று சால்சா நூடுல்ஸ் பூரி வெஜ் ஃப்ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இது எல்லாம் வேணும் எவ்வளோ நேரத்தில் கொண்டு வந்து தருவீங்க ஓ ஹாஃப் அன் அவர் ஆகுங்களா ஓகே ஓகே கொண்டு வந்து கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவெரி வாங்கிக்கங்க ஆமாங்க வீட்டில் தான் இருக்கோம் வந்து வாங்கிக்கலாம் ஆமாங்க இல்லாட்டியும் நான் அமௌண்ட்டு வந்து வெளியே வெச்சிடுறோம் வந்து வாங்கிட்டு போயிடுங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருங்க ம்